ஆ கோ கோழிக்கறி கடை தானே சிக்கன் இருக்கா எவ்வளோ இது ஒயிட் லெக்கு நாட்டுக்கோழி சரி முட்டை இருக்குதா நாட்டுக்கோழி முட்டை எவ்வளோ அது ஆ எங்கள் ஊரில் பாய்ஞ்சிரூபா சொல்கிறாங்க நீ பத்துரூபாய்க்கு விக்கிற ஆ இது பத்துரூபா சரி பங்க்ஷனுக்கு எங்களுக்கு இது கறி தேவைப்படுது நிறைய சிக்கன்னு அதுக்கு தான் நாங்கள் எவ்வளோ கறி வேணும் என்னென்னுங்கு என்ன நாங்க பேசி முடிவு பண்ணிக்கின்னு நாங்கள் வந்து உங்களுக்கு எத்தினி கிலோன்னு ஆட்ரு கொடுத்துறோம் ஆ நாங்கள் வந்து நேராக பேசிடுறோம் உங்கிட்டே ஆ சரி